கலாச்சாரமுன்னால் இப்போது எங்கள் குழு மூலிமா நாங்கெல்லாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து கூடை போடுகிறது துணி டிசைனாக தைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கறோம் அதுக்கு வந்து வெளியேயிருந்து வந்து சொல்லிக் கொடுக்கறாங்க எங்கள் பஞ்சாயத்து மூலிமா ஆளுங்க அவங்க வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டுருக்கறாங்க காலேஜு மூலிமா கூட வந்து ஜேகேகேலியலில் எங்களை கூப்பிட்டு தைக்கறக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு கொடுத்து எங்களுக்கு சர்ட்விக்கேட்டும் கொடுக்கறாங்க அதில் வந்து பியூட்டிசன் இருக்குது தையல் க்ளாஸ் இருக்குது கைவினை பொருள்கள் எப்படி கற்று வீட்டில் இருந்தே நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்துட்டுக்கறாங்க